ஆ சார் எம்எஸ் மொபைல்ஸ் தானே சார் சார் இது மொபைல் ஒன்று எடுக்கணும் ஆ ஆ ஒரு ஃபிஃப்ட்டின் தௌசண்ட்க்குள்ளே ஒரு நல்ல மாடலாக எந்த ப்ராண்டில் சார் கிடைக்கும் ஆ ரெட்மி ரெட்மியில

ஆ ஆ சரி சரி சரி சார் எனக்கு பயஞ்சிருவாக்குள்ளேன்னா எவ்வளோ சார் வரும் ஆ ரேம் ரேம்மு ரேம்மு மெமரிலாம் எவ்வளோ சார் வரும்

சரி சார் சரி சார் ஓகே சார் ஆ வேறு என்னென்ன இது சார் வச்சுருக்கீங்க நீங்கள் கடையில்

ஓ ஓ ம் அதான் நான் ஆல்ரெடி ரெட்மி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு ஆனால் அதுலையே அதுலையே யூஸ் பண்ணுறது தான் நல்லாருக்கும் வேறு இது மாற்றுனா எனக்கு செட்டாகாது ஆ ஆ ஆ இல்லை இப்போ ஆ ஆ ஆ ஆ இல்லை இப்போ ரெட்மியில ட்வெல்லு வச்சுருக்காங்கள ட்வெல் ப்ரோ அது நல்லாருக்குமா சார் ஆ இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா சார் உங்கள்கிட்ட சரி சார் எந்த எந்த பேங்க்குக்கு சார் இஎம்ஐயில வச்சுருக்கீங்க எந்த இது சார் இஎம்ஐயில வச்சுருக்கீங்க பஜாஜா இல்லை ஹெச்டிஎஃப்சியா ஹெச்டிஎஃப்சியா சார் சரி ஓகே சார் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ நார்மலாக இருபத்தி நால்ரூவா மொபைல்ன்னா எக்ஸ்டரா எவ்வளோ சார் போவும் ரெண்ட்ரூவா தான எக்ஸ்ட்ரா போகுது ஆ சரி சரி சரி சரி சரி சரி ஓகே உங்கள்கிட்ட சரி ஓகே ஆ உங்கள்கிட்ட வேறு என்ன ப்ராடெக்ட் வச்சுருக்கீங்க இல்லை அக்சஸரீஸ் வேறெதாச்சும் ஆ சிஸ்டம்மு அதேமாதிரி சிஸ்டம்லாம் எடுக்குற மாரி இருந்தால் உங்கள்கிட்ட எடுத்துக்கலாமா சிஸ்டம்லாம் வச்சுருக்கீங்களா

ஓ ஓ ஓகே ஓகே சி சிஸ்டமும் ஒன்று போடணும் ஆ ஆ இது மொபைல்லா சார் ஒன் இயருக்கு சார் ஃபிஸிக்கல் டேமேஜ் மட்டும் இருக்கக்கூடாது அதுதானே சார் ஓ ஓ சரி சரி சரி சார் எப்படி சார் இது ஃபிஸிக்கல் டேமேஜ் மட்டும் இருக்கக்கூடாது அதானே ஆ கரெக்டாக அட்ரெஸ் சொல்லுங்கள் சார் எனக்கு கொஞ்சம்

சரி சரி சார் சரி ஓகே சார் நான் வந்துவிட்டு கால் பண்ணுறேன் சார் ம் ம் ஓகே